சொல் ஜெயவதி சரி என்ன திடீர்ன்னு என்ன திடீர்ன்னு காரைக்குடி சரி ம் கார் யார் ஓட்டுறா நீ ஓட்டுறியா ட்ரைவர் ஓட்டுறாரா என்கா சென்னைலர்ந்து நைட்டு கிளம்புனீன்னா வச்சிக்கோனா ஒனக்கு ட்ராவலிங் கரெக்டாக இருக்கும் சென்னைலர்ந்து நைட்டு ஸ்ட்ரெய்ட்டாக கிளம்புனீன்னா விழுப்புரம் வந்துரும் விழுப்புரத்துலர்ந்து பைபாஸ் பிடிச்சினு வச்சிக்கவே ஸ்ட்ரெய்ட்டாக திருச்சிக்கு வந்துரலாம் நீ ஒரே ரோடாக தான் வரும் பைபாஸ் பிடிச்சிட்டினா வேறு எங்கேயும் சுற்றுனீன்னா உனக்கு சுற்றுற மாதிரி வரும் ஸ்ட்ரெய்ட்டாக இங்கே பைபாஸ் பிடிச்சி வந்தின்னா புதுக்கோட்டை புதுக்கோட்டை முடிஞ்சு அடுத்து காரைக்குடி வந்துரும் ஆ காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டீன்னா வந்துருச்சுன்னா அப்போ நீ எங்கே எங்கே போவனும் எந்த இடம் ஏதாவது சொன்னாங்களா இடம்லாம் டபுள் யு ஹெச் ஆஃபிஸ்ஸா புது பஸ் ஸ்டான்ட்லருந்து நீ வந்து லெஃப்ட் கட் பண்ணாவே இந்த சைடு ரைட் கட் பண்ணி இந்த சைடு வளஞ்சின்னா அந்த க கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன் நீ வேணா புது பஸ் ஸ்டாண்டு வந்தவொன்னே கால் பண்ணி மறுபடியும் ஏன்கிட்ட கேட்டின்னா நான் சொல்லுவேன் டீட்டெயில் இங்கே எங்கே இருக்குன்னு ஆ நைட் கரெக்டாக நைட்டு ஒரு செவன் தேர்ட்டிக் கிளம்னீன்னா கரெக்டாக இருக்கும் உனக்கு ட்ராவலிங்க்கு ஏன்னா பஸ்ஸு இல்லைல்ல காரு தானே அதனால் கரெக்டாக இருக்கும் உனக் அந்த டையத்துக்கு ஆமாம் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியாவணும் நீ எப்படியும் விடியம்போது தான் வந்து சேர்ற மாதிரி இருக்கும் நீ காரைக்குடிக்கு வரம்போது அதுக் அதுக்கேற்ற மாதிரி ட்ரைவர் போட்டுக்கோ நான் சொன்ன மாதிரியே பைபாஸ்லே வா வேறு எங்கேயும் வந்தின்னா உனக்கு ரூட்டு தெரியாது

ஆ சரி காரைக்குடி வந்துவிட்டு ஃபோன் பண்ணு நான் என்ன அட்ரெஸ்ன்னு சொல்கிறேன்